ஆ ஹலோ ஆ டூரிஸ்ட்டு ஏஜென்ட்டா ஆ நான் சிவகங்கா பேலஸ் பார்க்கணும் எனக்கு சிவகங்கா பேலஸ் பற்றியும் அப்புறம் வேறு எங்கே இந்த வீக்கெண்டுக்கு போகலாம்னு மட்டும் சொல்றிங்களா ஆ ஓகே ஓகே இந்த செட்டி நாடு ஹவுஸெலாம் பார்க்க முடியுமா ஓகே இது எப்படி நம்ம ஃபீ பே பண்ணணுமா இல்லை ஃப்ரீயாகவே பே பண்ணிடலாமா ஓகே மேம் ஓகே மேம் இப்போது எப்படி ஒரு ஃபை தௌசண்ட் வருமா இல்லை அதுக்கு மேலே வருமா

இங்கே நாங்கள் நாலு பேர் ஸோ ஆ ஃபேமிலி பேக் மாதிரி இருக்கா

ஓகே மேம் சரி ஓகே மேம் ஆ நாங்கள் எப்போ ஆ எல்லாத்தையும் வந்து வாட்ஸப்பில் சொல்லிடறோம் மேம் லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணி பிக் பண்ணிக்கிறதுக்கு ஷோர் மேம் தேங்க்யூ மேம் ஆ